ஹலோ சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் யார் ஆ ஆமாம் ஆமாம் ஏ டே இருடா டே இந்த மீனையும் எடுத்துன்னு போடா இருடா டே ஒரு நிமிஷம் இருடா ஆ சொல்லுங்கள் என்ன வேணும்

வவ்வாள் கெண்டை நெத்திலி நண்டு இருக்குது இறால் இருக்குது என்ன வேணும் சொல்லுங்கள் பார்த்து பண்ணிடலாம் ஆ சரிங்க ஆ வஞ்சிரம் இருக்குதுங்க வஞ்சிரையும் இருக்குது இந்தாம்மா இந்தாம்மா மீன் வாங்கும்மா இங்கேவா எங்கேம்மா போகிற மீன் வாங்கிட்டு போம்மா ஆ சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் ஆ ஆ சரிங்க சரிங்க என்னென்ன சொன்னீங்க கெண்டை கெண்டை ஒரு கிலோ எறா எறால் ஒரு கிலோ அப்புறம் நண்டு ஒரு கிலோ வஞ்சிரம் ஒரு கிலோ சரிங்க சரிங்க எப்படி உங்களுக்கு டெலிவரி பண்ணணும் நான் இப்போ கடை வச்சுருக்கேன் உங்கள் லொகேஷன் எங்கே ஆ சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க வெலைலாம் பேசலாமா எப்படி வெலைன்னு எறால் ஒரு இரநூத்தம்பது எறால் ஒரு இரநூத்தம்பது நண்டு ஒரு நூற்றி எண்பது இதெல்லாம் ஆகுது ம் அப்புறம் என்ன கேட்டிங்க ஆ நண்டு ஒரு இரநூத்தம்பது அப்புறம் ஆ வஞ்சிரம் ஒரு நூற்றைம்பதுங்க கணக்கு பண்ணி சொல்லுங்கள் எவ்வளோ ஆகுதுன்னு ஒரு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி மார்க்கெட்டு மீன் மார்க்கெட் மீனும்மா எல்லாம் மார்க்கெட்லேருந்து வாங்கின்னு வந்துருக்குறோம் உங்களுக்கே தெரியும் ஆ ஆ ஆமாம் ஆமாம் சரிங்க சரிங்க சரிங்க எனக்கு ஆனால் மீன் வேணுனா கம்மி பண்ணித்தர்றேன் எறால் நண்டெல்லாம் வந்து மார்க்கெட்டில் போகிறது நிறைய வெலை போகும் சரிங்களா சரிங்க சரிங்க எறாலும் நண்டும் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி தர்றேன் விலைலாம் ஆ சரிங்க போதுமாங்க ஆ சரிங்க சரிங்க ஆ சரிங்க சரிங்க ஆ ஓகேங்க